நாங்கள் ஒய்வு நேரத்தில் வந்து வீட்டில் இருந்தாக்க என் ஃபேமிலியோடு டூருக்கு பார்க் பீச்சு அதல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லா செல்லுவோம் அப்புறமா பிரியாணி கிரியாணி பிரியாணி சமையல் செஞ்சுட்டு சிக்கன் மட்டன்னு எடுத்து கொண்டு மீன் வறுவல் எல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் சுற்றினு பார்த்தினு பார்க்கில் பீச்சில் எல்லாம் சுற்றின்னு போட்டோஸ் கிராமு கீமூ எல்லாம் சுற்றின்னு பார்த்துன்னு அப்படியே நிம்மதியாக ஜாலியாக கூடவே பசங்களை கூட்டினு அப்படியே விளையாடி கொண்டே இருப்போம் அப்புறம் சாப்பிட்டு மத்தியானமானா சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் பார்கில் பீச்சில் ஜாலியாக சுற்றின்னு திரும்ப விளையாடிவிட்டுத் திரும்ப சாயங்காலம் ஆனால் குளித்திட்டு அப்புறம் அங்கிருந்து நேராக வந்து வீட்டுக்கு வந்துவிடுவோம்